ஃபஸ்ட்டஃபால் எல்லாருக்குமே வந்து லாங் ட்ரைவ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்லாம் வந்துட்டுது ஆர் ஒன் ஃபை ஆர் ஒன் ஃபை வந்துருக்குது எமஹாவில நிறைய வந்துருச்சு கேடிஎம்ல நிறைய இருக்குது அதேப்போல் புல்லட்ஸ்ல நிறைய இருக்குது இதுபோல் இதெலாம் நிறைய வந்ததனால ஆக்சுவலாக போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்காக பைக்ல இப்போ நிறைய இன்ட்ரஸ்ட் அண்ட் லவ்ஸ்லாம் வந்துடுச்சு ஸோ பைக்ல இன்ட்ரஸ்ட் வந்தாலே அவங்க வந்து நிறைய லாங் ட்ரைவ் தான் போக நினைப்பாங்க நினைக்கிறதுலாம் இல்லை ஆக்சுவலாக லாங் ட்ரைவ் போய்ட்டுதான் இருக்காங்க அண்ட் தென் இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் கப்புள்ஸ்ஸாக போகவே ஆரபிச்சிட்டாங்க லாங் ட்ரைவ்லாம் எல்லாம் ஸ்டேட்ஸ் கிடையாது எல்லாருமே அப்படிதான் ஓல் ஓவர் இந்தியா அண்டு எங்கே பார்த்தாலுமே அப்படிதான் லாங் ட்ரைவ் தான் நான் லாங் ட்ரைவ் போகிறப்போ நம்மளோட ஹெல்த் முக்கியமாக இருக்கணும் ஹெல்த் அண்ட் தென் ஃபூட்ஸ் நான் எப்படி சாப்புடண்ணும் அந்த உணவு இந்த அது இருக்குது அண்ட் தென் தண்ணி தண்ணிதான் மோஸ்ட்லீ நம்ம நிறைய குடிக்கணுமே லாங் ட்ரைவ் போகிறப்போ லாங் ட்ரைவ் சொல்கிறதனால போய்கிட்டேவே இருக்கக்கூடாது ஏன்னா நான் லாங் ட்ரைவ் போகிறேன்டா அப்படின்ட்டு நான் பைக்கை நிப்பாட்லாம் மாட்டேன் போயிட்டேதான் இருப்பேன் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்றேன்னோ அங்கேதான் போய் முடியும் வேற எங்கேயும் வண்டி போய் நிற்காது பெட்ரோல் பங்ல கூட நிற்காது நான் இங்கே ஃபுல் பண்ணிட்டு போய்டுவேன்டா அப்படின்லாம் சொன்னீன்னா நீ ஒரேடியாக அல்பாயுசில்தான் போய் சேரணும் ஏன்னா அப்பப்போ இடையில ப்ரேக் பண்ணி நம்ம ஷோல்டருக்கும் பேக் பெயின் அப்போதான் பேக்குக்கும் ஓரளவுக்கு ஃப்ரீ கொடுத்தாதான் ஷோல்டர் பெய்ன் அண்ட் பேக் பெயின் அந்தமாதிரி பெயின்லாம் வராது நீ ஒரே இடத்துலையே உட்காந்துட்டு ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப பாடிலாம் ஹீட்டாகி அப்புறம் நிறைய போய் அதனால எஃபக்ட்ஸ்லாம் வர ஆரமிச்சிடும் அண்ட் தென் சாப்பாடு உணவுதானே முக்கியம் ரோட்டோரமாக இருக்க கடையில் இருக்க சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டின்னா போகிற வழியிலையே டிசன்ட்ரி அந்தமாதிரி இதெலாந்தான் வந்துடும் மோஸ்ட்லீ லாங் ட்ரைவ் பண்ணுறப்போ நீ போகிறப்பையே ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸுக்கு போ எங்கேயாச்சும் ஃப்ரூட்ஸ் நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்குதா அதைப்போல ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்லாம் அண்ட் தென் தண்ணி அப்பப்போ தண்ணி குடிக்கணும் நான் பைக்குக்கு பெட்ரோல் போடுறமாரி நம்ம வயித்துக்கு நம்ம வாட்டருங்கிற பெட்ரோலை அப்பப்போ ஊற்றிக்கணும் அப்போதுதான் பாடி கொஞ்சம் கூலாகவும் இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துலே ரொம்ப நேரம் உட்காந்து போகிறதுனால லாங் ட்ரைவ் கொஞ்சம் பாடி டெம்ப்ரேச்சர் ஹைய்யாகதான் இருக்கும் அதனால கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட்டர் சாப்பிட்லாம் குடிக்கணும் அதேப்போல் வாட்டர்மெலன் கிடச்சிச்சின்னா கூட பெட்டர் அதுக்கு அதுவும் நல்ல கூலிங்கானதுதான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ்லதான் எல்லா விதமான வை விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் தென் பிஸ்கெட் மீல்ஸ் மட்டும் மதிய நேரத்தில் மட்டும் மீல்ஸ் சாப்பிட்டுக்கணும் அண்ட் தென் மோஸ்ட்டலி ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கறதுதான் நல்லது கப்புள்ஸ்ஸாக போகிறப்பலாம் ரொம்ப ஜாக் கேர்ஃபுலாகவே போகணும் அண்ட் தென் ஹெல்மெட் தான் ரொம்ப முக்கியமே நீ நார்மல் ட்ரைவ் பண்ணாலுமே ஹெல்மெட் வேணும் ஹெல்மெட் இல்லையே ஹெல்மெட் தான் தலைக்கவசம் உயிர்காக்கும் கவசம் தலைக்கவசம் அதுதான் ஹெல்மெட் இல்லைன்னா ஓன் மண்டை காலி ஆகிடும் நீயும் காலி ஆகிடுவ நீ போகிற வேகத்துக்கு எங்கேயாச்சும் போய் விட்டீன்னா ஆலவுட்டு வண்டியும் அவுட்டு நஸ்டம் உன் குடும்பத்துக்குதான் உனக்கு ஒன்றுமே கிடையாது என்ன அதனால் போகிற நீ ஒழுங்காக பார்த்து போகணும் என்ன சரியா